அதிரசம்தான் எனக்கு நான் வந்து கேட்டேன் எனக்கு செய்யத் தெரியாதது அதிரசம் அப்புறமா கெட்டி உருண்டை இந்தமாதிரி குலாப்ஜாமுன் ஜாங்கிரி அப்புறம் மைசூர் பாக் அதில் வந்து அதிரசதும் அதிரசம் வந்து அந்தப் பாகு வைக்கிறது ஒரு ஒரு ஒரு நாள் செஞ்ச நேரம் தண்ணியாக போச்சு பாகு ஒரு நாள் வந்து ரொம்ப முறுகலாக போச்சு அது ஓ நம்ம சமைக்கும்போது அதிரசம் செய்யும்போது அந்த ஒன்று வந்து அப்படி அந்த பொம்மைமாதிரி அந்த மாதிரி வந்துச்சு ஒரு சில நேரம் அப்படியே பிரிஞ்சு போச்சு அது ரொம்ப போ ரொம்ப போட்டி அது அதுதான் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு அதை செய்ய வெச்சு அதுக்கப்புறந்தான் அதை நான் ஒரு மாதிரியாவது செஞ்சேன் திருப்பியும் செஞ்சு பார்ப்போன்னு பார்த்தா அது ரொம்ப மோசமாக வந்துச்சு அதிரசம் அந்த பாகுதான் எனக்கு அது தெரியலை அது கண்டிப்பாக கற்றுக்கணுன்னு ஆசை ஆனால் இது வரைக்குமே எனக்கு அது தெரியலை அந்த ரெசிப்பி அந்த அது அந்த பாகு ஏலக்காய் அதெலாம் போட்டு அந்த மாவு அடுப்புலேயே வெச்சு கிளறணுன்னு சொல்லுவாங்க அது நான் அதேமாதிரி அப்படியே ட்ரை பண்ணிணாலும் எனக்கு வந்து அது வரவே இல்லை இது வரைக்கும் எனக்கு அது வரவே இல்லை யாரோ துணையா உட்கார வெச்சுதான் அப்படி செய் சரி நம்மளாக செஞ்சு பார்ப்போன்னு செஞ்சால் அது ரொம்ப மோசமாக வருது யாரையாவது உட்கார வெச்சு செஞ்சாலும் எனக்கு அது சரியாகவே வரல அது கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை அப்புறம் ஜிலேபி இந்த ஜிலேபி மாவு அரைச்சி வெச்சு நம் ஆ எப்படி செஞ்சாலும் அந்த உளுந்து ஸ்மெல்லு வந்து அப்படியே இருக்கும் அந்த உளுந்து ஸ்மெல் அப்படியே இருக்கும் அதில் இது வந்து அடுப்பில் வெச்சு அந்த ஜிலேபி அந்த இதை சுற்றும்போது அது ஒருமாதிரி எண்ணெயாகவே அப்படியே இருக்கும் அந்த கலரெல்லாம் சேராமல் அது ஒரு எப்படி எப்படி நம்ம அந்த மாவோடு சேர்ந்து செஞ்சாலும் அந்த இது வந்து கரெக்டாகவே வர மாட்டேங்கிது எனக்கு அது கற்றுக்கணுன்னு நினக்கிறேன் அப்புறம் வந்து மைசூர் பாக் மைசூர் பாக்கு வந்து இவ்வளோக்கு நம்ம யூடியூப்பெல்லாம் இருக்கில்ல அது எல்லாம் பார்த்து மைசூர் பாக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின் சொல்லுவாங்கள்ல அதேமாதிரி ஒரு நாள் நெய் போட்டு செஞ்சு பார்த்தேன் அதுவும் ஒருமாதிரி நான் எவ்வளோதான் அதை ரொம்ப நேரம் வெச்சு கிளறினாலும் அது வந்து ஒருமாதிரி தண்ணிமாதிரிதான் இருந்துச்சு அந்த சேரவே இல்லை ஒரு நாள் செஞ்ச நேரம் வந்து ஒரு கேக்கு மாதிரி இருந்துச்சு பால் கேக் மாதிரி அந்த மைசூர் பாக்கோட அந்த இதே வரல அந்த மைசூர் பாக்கு ட்ரெடிஸ்னல் மைசூர் பாக்குன்னு சொன்னால் ஓட்டை ஓட்டையாக இருக்குமில்ல நம்ம ஸ்கூலெலாம் படிக்கும்போது வந்து நான் நாங்கள் படிக்கும்போது அந்த மைசூர் பாக்கை வந்து பக்கத்தில் ஒரு கடை உண்டு அந்த கடையில் போய் அந்த மைசூர் பாக்கை வாங்கி இருவத்தஞ்சு காசு அப்போது அந்த மைசூர் பாக்குக்கு நானும் என் ஃப்ரெண்டை கூட்டுகிட்டு போய் அவளுக்கும் காசு கொடுத்து ரெண்டு பேரும் அந்த மைசூர் பாக்கை டெய்லி ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்குவோம் அந்த மைசூர் பாக்கை அந்தமாதிரி செய்யணும்னு எனக்கு இது வரைக்கும் ஆசை ஆனால் வந்து நான் கடையில் வாங்கிக்கிலாம் ஆனால் வீட்டில் செய்யணும்னு ஆசை எனக்கு அதனால அதுமாதிரி வரவே இல்லை அது எப்படி எப்படி எப்படி நான் செஞ்சாலும் அது வரவே இல்லை எனக்கு அது ஒரு நாளாது நான் அதை கற்றுக்குவேன் கற்றுக்கிட்டு அந்த மைசூர் பாக்கை அதேமாதிரி எனக்கு செய்யணும் அந்த எல்லோ கலர் நடுவில் அப்படியே டார்க்காக பக்கத்தில் எல்லாம் அப்படியே லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குமில அந்த மைசூர் பாக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அந்த கேரளா ஸ்டைல் வட்டலப்பம் அந்த வட்டலப்பம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆசை நான் செஞ்சால் ரெண்டு மணி நேரம் அடுப்பில் வெச்சால் தண்ணி மாதிரியேதான் இருந்துச்சு அப்புறம் அதை எடுத்தால் டேஸ்ட்டு பண்ணி அது ஒருமாதிரியாக இருக்குதுன்னு மேலே உள்ள தண்ணி மாதிரி வடித்து விட்டுட்டு எடுத்து கட் பண்ணால் கல் மாதிரி இருந்தது அது எப்படி பண்ணது அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல ஒரு சில இதெலாம் நான் யூடியூப் பார்த்துதான் செய்கிறேன் அது பார்க்க அழகா இருக்கேன்னு சொல்லிகிட்டு அந்த வட்டலப்பத்தை அப்புறம் முட்டை போட்டு செய்ய சொன்னாங்க முட்டை போட்டு செஞ்சால் அந்த முட்டை ஒருமாதிரி ஸ்மெல்லு எனக்கு அந்த கவிச்ச வாடை மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அதையும் அப் அதையும் அப்படியே விட்டாச்சி அந்த வட்டுலப்பத்தையும் கற்றுக்கணுன்னு ஆசை அப்புறம் வந்து கெட்டி உருண்டை இந்த தஞ்சாவூர் மக்களுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன்னால் அவங்க கெட்டி உருண்டை மாதிரி ஒன்று செய்கிறாங்க அதை அரிசியை பு புடைச்சி அந்த காய வெச்சு அதை அரைத்து அதில் பாகு கம்மி கெட்டி பாகு எடுத்து ஊற்றி அதுமாதிரி செய்கிறாங்க எனக்கு அதுவும் செய்யணும்னு தோணும் ஆனால் அதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணால் அது டேஸ்ட்டே வேறுமாதிரி ஒரு மாதிரி இதுவாக போகுது அந்த வட்லு அந்த இது கெட்டி உருண்டை அந்த கெட்டி உருண்டை வீட்ல போடக்கூடிய ஒரு சில நேரம் செஞ்சேன்னுன்னால் அது வந்து ரெண்டு மூணு நாள்லேயே வீணாகிரும் அந்த தேங்காப்பால்லெல்லாம் ஒழுங்கா வதங்காமல் அந்த மாதிரியெல்லாம் ஆகிருக்கு அதுக்கு வந்து என்ன அதை இன்னும் ஒரு தடவை நினைப்பேன் நல்லா வறுத்து நல்லா இதுவாக நீட்டாக செய்யணும் இந்த தேங்காய் முந்திரி அப்புறம் பொட்டுக்கடலை போடுவாங்க அதில் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதை செய்யணும்னு ட்ரை பண்ணால் எனக்கு வரவே மாட்டேனுச்சு இதே இது இந்த மற்ற இடத்துல உள்ளதுமாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது இதே இந்த இவ்வளோமாதிரி என்ன இவ்வளவும் எனக்கு கண்டிப்பாக நான் இதை கற்றுக்குவேன் கற்றுக்கிட்டு அதேமாதிரி நானும் செய்வேன்